எங்கள் கிராமத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் மாரியம்மன் கோயிலில் வந்து பஜனை வகுப்பு நடக்கும் அதில் வந்து க மாரியம்மனை பற்றியான வகுப்பு எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு வரும் அதில் வந்து இந்த நாதஸ்வரமும் தவிலு அதே மாரி மேளம் எல்லாம் அருமையாக சிறப்பாக அடிப்பாங்க அதில் வந்து என்ன பார்த்திங்ன்னா அந்த இசை கருவிகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு இது மனசுக்குள்ளேயும் பக்தி வரும் நம்ம கடவுள் மேலையும் ஒரு நல்ல பக்தி வர்றக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த இசை கருவிகள்லாம் வாசிக்கிறதுலாம் எல்லாத்துனாலயும் முடியாது அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் அதை வந்து பயன்படுத்த நம்ம நம்மளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு கடவுள் மேலையும் பக்தி வரும் அதனால வந்து நம்ம அதை கேட்டு நல்லா ந சிறப்பாக நம்ம அதை ச கடவுளை பிராத்தித்து வருவோம் பிராத்தனை செஞ்சிகிட்டு வருவோன்னு சொல்லுவோம்